வாஷிங்மெஷினில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் அது வந்து எனக்கு நிறையா யூஸ்ஃபுல் தர ஒரு மிஷின்னால் அது ஒன்று அந்த மிஷினுக்கு அந்த மிஷின் இல்லாதப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னால் கையால் தொவைக்கும்போது உடம்பு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் கை வலிக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அது இன்னும் இம்பார்ட்டன்ட்டான விஷயம் அப்படின்னா தண்ணி நிறையா வேஸ்ட் பண்ணுவேன் நான் அப்புறம் மிஷின் வந்ததுக்கப்புறம் தண்ணியை வந்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மிஷினோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து தண்ணி எடுத்துக்கும் நம்ப லிக்விட் மட்டும் ஊற்றினா போதும் துணி துவைச்சு அதுவே பிழிஞ்சு கொடுத்துடும் நம்ப எடுத்துன்னு போய் காயப் போடுற வேலை மட்டும்தான் இருக்கும் அதுவே நம்ப கையால் தொவைச்சோம் அப்படின்னா நம்பளே தொவச்சு நம்பளே அலசி காயப் போடுறா மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் மிஷின் வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு வேலையை வந்து அது செஞ்சு தரும் வீக்கில் வந்து நான் டூ டைம்ஸ் துணி துவைப்பேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு வேலையாகவே தெரியாது ஏன்னால் துணி போடுற வேலை மட்டும்தான் நம்மளுது அதை லிக்விட் ஊற்றணும் அதேதானே அது வந்து ஒரு வேலையாகவே எனக்கு தெரியாது அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின்